கொக்கரக்கோ கடைங்ளா நான் கீர்த்தனா பேசுறேங்க குள்ளம்பளத்துலேருந்து நான் இதைமார ஒரு ஐம்பது பேர்த்துக்கு ஃபுட்டு ஆர்டர் பண்ணணும் கிடைக்குங்களா கடை ஓப்பனில் இருக்குங்களா ஓகேங்கண்ணா எங்களுக்கு வந்து சிக்கன் ரைஸ் அப்பறம் சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி ரைத்தா அது போக கூல்ட்ரிங்ஸ் எதாவது இருந்தால் ஓகேண்ணா கூல்ட்ரிங்ஸ் வந்து ரோஸ் மில்க் ஓகேங்கண்ணா எங்களுக்கு டூ ஹவர்ஸ் குள்ளே வேணும் கிடைக்குங்களா ஆ சரிங்ண்ணா சூ ரொம்ப சூடாக வேணும்ங்கண்ணா ஏன்னா இங்கே ஒரு ஆஃபனவருக்கு மேலே தான் சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சம் சூடாக வேணும் நீங்களே அந்த பாத்திரத்துல போட்டு வந்துருவிங்களா இல்லை நாங்கள் பாத்திரம் எதுவும் ரெஃபர் பண்ணணும்ங்களா சரிங்கண்ணா எப் எத்தனை மணிக்குங்கண்ணா வருவிங்க இங்கே அண்ணா லோகேஷன் வந்து குள்ளம்பளைய பிரிவு பிரிவில் இருந்து பதினெட்டாம் நம்பர் வீடுங்கண்ணா தேங்க் யூண்ணா